சாஸ்தா உணவகங்களா என்னென்ன இருக்குங்க அங்கே வெஜ் ஐட்டம் என்னென்ன இருக்குங்க அங்கே ஆலு ப்ளாக் ஆ பட்ரு ப பட்ரு இது பன்னீரு ஆ

சரி ஆ ஆ ஆ எல்லா ஐட்டம் கிடைக்குங்களா ஆ சாப்பாடு ச டேஸ்ட்லாம் எப்படி இருக்குங்க ஆ ஆ ஆ ஆ ஆ ம் ம் ஆட்ரு அதிகமாக கொடுத்தாக்கா செஞ்சுக் கொடுப்பீங்களா

ம் ஏதாவது விசேஷம் ஃபங்க்ஷனுன்னாக்கா ஆட்ரு கொடுத்தா ஆட்ரு கொடுத்தாக்கா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக் கொடுத்துருவீங்களா ம் இல்லை வெளியில் இருந்து ஆட்ரு போட்டாக்கா ஆன்லைனில் போட்டாக்கா நீங்கள் ஆன்லைனில் அனுச்சு விட்ருவீங்களா

ம் ம்

ஆ வெஜ்ஜி ரைஸ்ஸு வெஜ்ஜி பிரியாணி ஆ வெஜ்ஜி நூடல்ஸு ஆ அதெலாம் என்ன ரேட் போடுறீங்க அதெலாம் சரி சரிங்க சரிங்க ஆ ம் கொஞ்சம் ஆட்ரு ஆட்ரு கொஞ்சம் பல்க்கா கொடுத்தா குறச்சி குறைப்பீங்களா

ம் ம் ம் ம் சரிங்க சரிங்க அப்போ அப்போ நேர்லேயே வந்து பார்த்துட்டு நீங்கள் எப்படி இப்போ டேஸ்ட்லாம் பார்த்து நாங்கள் ஆட்ரு தரோம் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி அனுப்புச்சி வைங்க ஆ சரிங்க சரிங்க ரொம்ப நன்றிங்க தேங்க்ஸுங்க ஆ சரிங்க சரி